என்னுடைய லைஃபில் வந்து ஷேர் பண்ண கூடியது என்னென்னா எங்கள் அப்பா வந்து வாத்தியார் ஆனால் வாத்தியாராக இருந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து எதுவும் வாங்கி தர மாட்டார் நாங்களாக கஷ்டப்பட்டு தான் ஒழைச்சி தான் சாப்பிட்டு வந்தோம் இவ்வளோ நாளைக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப சரியாக குடிப்பார் அதனால எந்த இதுவுமே எங்களுக்கு வாங்கி தரல நான் வந்து ஆறாவது படிக்கையிலயே ஆறுரூபா வேலைக்கு வேலைக்கு போனவள் வெங்காயம் வெட்டுறதுக்கு மற்ற வேலை இது மாதிரி வேலைக்கெல்லாம் போவேன் எட்டாவது படிக்கும்போது எங்கள் அம்மா நீ இனிமேல் பள்ளிக்கூடமே போகாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் வேலை செஞ்சு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து பை எல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே வெச்சுட்டு என்னை வந்து வேலைக்கு போக சொல்லி அருவாள் களைக்கெட்டி தட்டுக்கூடை சாப்பாடு இதெல்லாம் போட்டு வெச்சுட்டு நீ வேலைக்கு போ உங்கள் ஆயா கூட வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு போய்ட்டாங்க நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் ஸ்கூல் தான் போவேன் சொல்லிட்டு பையே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வெச்சு பூட்டிவிட்டு போனதினால சும்மாவே ஸ்கூல் வந்துவிட்டேன் ஸ்கூலில் வந்து என்ன நடத்துகிறாங்களோ அதை கேட்டுவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனேன் மைக்காநாள் என்ன பண்ணிவிட்டாங்க எங்கள் அம்மா நீ எப்பிட்றி நேற்று வேலைக்கு போகாம ஸ்கூல் போனேன்னு சொல்லிவிட்டு மைக்காநாள் என்னை மறுபடியும் ஸ்கூல்லே போகக்கூடாதுன்னு சொல்லி சீமை எண்ணெலாம் என் மேல் ஊற்றிட்டாங்க அந்த சீமை எண்ணெய் நாற்றத்தோடயே நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து எட்டாவது படித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காவ ஸ்கூல் போனேன் எட்டாவது படித்து முடிக்கிற டைமில் எனக்கு அம்மை பார்த்துருச்சி நல்லா படிக்கிறதினால வாத்தியாருங்களே நீ வந்து ஸ்கூல் வரலைனாலும் பரவாயில்லம்மா எக்ஸாம் எழுதவாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு மாசம் ஸ்கூல் வராம இருந்தும் நான் அங்கே வந்து பாலப்பட்டி ஸ்கூலில் படித்தேன் என்னை வந்து பழையாப்பாளத்து ஸ்கூலில் தான் எக்ஸாம் அப்போலாம் எழுதுவோம் அவங்க வந்து அங்கேருந்து வண்டி வீட்டிலருந்து உக்கார வெச்சு வண்டியில் கூட்டிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் விட்டு பரிட்சை எழுதி முடிச்சிட்டு திருப்பி வீட்டிற்கு வர வரைக்குமே கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு மைக்காநாள் பரிட்சைக்கும் அவங்களே இப்படி ஆறு நாள் பரிட்சைக்குமே அவங்களே கூட்டிட்டு போய் கூட்டியாந்து விட்டாங்க என்னை வந்து அந்த சாருங்களை எல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அது மட்டுமில்ல மறுபடியும் எட்டாவது முடிச்சோடனே எங்கள் அம்மா மறுபடியும் ஸ்கூலுக்கு போகக்கூடாது நீ வேலைக்கு தான் போகணுன்னு சொன்னாங்க ஒம்பதாவது பத்தாவது வரைக்கும் பழையாப்பாளையம் ஸ்கூல் நடந்தே போய் படித்தேன் பத்தாவது பாஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் பதினொன்னாவது படிக்கும்போது உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க நீ எனக்கு படிக்க வைக்க வேண்டாம்மா நான் சனி ஞாயிறு வேலைக்கு போய் நான் சம்பாரித்து நான் பஸ்ஸுக்கு காசு போட்டு நான் ஸ்கூல் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சனி ஞாயிறு வேலையானா போவேன் அப்போலாம் வந்து பதினெட்டுருவா ஒரு நாளைக்கு கூலி காலையில் போகும்போது ராஜகோபால் பஸ்ஸில் அவங்க கண்டக்டர்லாம் சும்மா சொல்லக்கூடாது வாழ்க்கையில் மறக்கக்கூடாத கூடாத நாள்னா அவங்கள நெனைச்சி பார்க்கணும் நம்ம ஏன்னா எவ்வளோ கும்பலாக இருந்தாலும் சரி டிரைவர் சீட்டு சைடில் ஏற்றி கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் இறக்கி விட்டு போய்ட்டு வாங்கம்மா அப்பிடின்னு சொல்வாங்க எல்லோத்துக்கும் டிக்கெட் அஞ்சு ரூபா மூணு ரூவா நால்ரூவா அப்படின்னா எங்களுக்கு வெறும் ரெண்டுருவா மட்டும் வாங்கிட்டு கூட்டிட்டு போனார் அதே மாதிரி திருப்பி வரும்போது வி வி ஆர் பஸ்ஸில் தான் வருவோம் விவிஆரில் வந்தோம்னு வெச்சிக்கங்க அந்த பஸ்ஸில் அதே மாதிரி சாய்ந்தரம் கரெக்டாக ரெண்டுருவா ஸ்கூல் பிள்ளைங்களுக்குல்லாம் ரெண்டுருவா அப்படின்னு சொல்வாங்க அந்த பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறுபா கூலியில் தான் நான் வந்து அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு போவேன் ஆனால் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் எங்கே வேலை இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி படித்து பிளஸ் டூவும் பாஸ் பண்ணேன் பிளஸ் டூ பாஸ் பண்ணி முடித்த பிற்பாடு எங்கள் அம்மா அறவே பள்ளிக்கூடம் காலேஜோ எங்கேயுமே சேக்க மாட்டேன் அப்படின்ட்ருச்சி சரி சும்மா இருக்ககாட்டி என்னென்னு சொல்லிவிட்டு நான் தையல் கிளாஸ் போனேன் தையல் கிளாஸ் போய் அங்கேயும் துணி தைச்சி துணியெல்லாம் நல்லா ஜாக்கெட்டு பிளவுஸு இதுல்லாம் பாவாடை எல்லாமே நான் நல்லா தைப்பேன் மறுபடியும் தைச்சிட்ருக்கும்போது மேரேஜ் ஆகிருச்சு மேரேஜ் ஆனோடனே வயல் வேலை இந்த மாதிரி வேலை வயலெல்லாம் நிறையா இருக்குது கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல அங்கே அப்படி தான் நல்லா ஒரு பத்து பாஞ்சு வருஷமா நல்லா தான் இருந்தேன் பாஞ்சு வருஷம் கழித்து எங்கள் வீட்டுகாரரு தகாத உறவினால என்னை படாதப்பாடுப்படுத்தி கொடுமைக்கு ஆளாக்கினாரு நான் அதிலேலாம் வந்து செத்துடுவோம் அப்படிங்கிற நெனைப்புல இருந்தேன் ஆனால் ரெண்டுமே எனக்கு பையனுங்க தான் ரெண்டு பேருமே படிக்கலை ஒருத்தன் வந்து ஒன்பதாவதுல நின்னுவிட்டான் ஒருத்தன் வந்து பன்னெண்டாவதுல நிறுத்திட்டான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிக்க வைக்கணுன்னு நெனைச்சேன் ஆனால் அவங்க படிக்கலை கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறணும் அப்டிங்கிறதுக்காக ஒரு மூணு வருஷம் எங்கள் வீட்டுக்காரரோட ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டன்னா யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் நெனைச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் நானாக சம்பாரித்து ரெண்டு ஏக்கர் நெலம் வாங்கினேன் மாமனார் சொத்தில் ஒரு ஐம்பது செண்டு தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் எனக்கு ரெண்டர ஏக்கர் நெலம் இருக்குது வீடு கட்டியிருக்கோம் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரு திருந்தி நல்லா இருக்கார் எங்கள் பையனுங்களுக்கும் நான் அவங்க ரெண்டு பேருமே மண்டிக்கு போகிறாங்க இப்போ வீடு வந்து வீடு கட்டி இருபத்தஞ்சி லட்சருபா போட்டு வீடு கட்டியிருக்கோம் மறுபடியும் இப்போ வயல் மறுபடியும் ரெண்டு ஏக்கர் தனியாக சொந்தமாக உழைச்சி வாங்கினோம் அதனால எல்லோருமே நல்லாயிருக்கோம் சந்தோஷமா இருக்கோம்